விவசாயமில் வந்து தொழில்நுட்பம் வந்து எந்தளவுக்கு எனக்கு உதவிருக்குதுனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக உதவியிருக்குதுனு தான் நான் சொல்லுவேன் ஏனால் வந்து முந்தைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இப்போ எனக்கு வந்து வருமானம் வந்து அதிகமாதான் இருக்குதுன்னு நான் சொல்வேன் ஏனால் முந்தைய தலைமுறையில் வந்து எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாததினால வருமானம் வந்து பார்க்கறது வந்து அரிதாகதான் இருந்தது ஏனால் வந்து இந்தந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இந்தந்த சொல்யூஷன்தான் அப்படின்னு வந்து தெரியாமல் இருந்தது அவங்களாம் வந்து ஒரு ஒரு போ இதெல்லாம் போட்டு பயிரை வந்து சரி பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தொழில்நுட்பம் இருக்கிறதுனால வந்து இந்தந்த நோய்க்கு வந்து இந்தந்த இதுதான் வீசணும் அப்படினெல்லாம் வந்து நம்ம தொழில்நுட்பம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி மருந்தடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால வந்து வேலை சுமை வந்து குறையிது அதனால என்ன நமக்கு வந்து வருமானம் வந்து சீக்கிரமா வந்து அதிக அதிகப்படுத்திக்க முடியுது வேலை சுமை வந்து நல்லாவே குறையிது இதனால் எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து தொழில்நுட்பம் இருக்கிறதுனால ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பால் உற்பத்திலையும் பார்த்திங்கன்னா வந்து தொழில்நுட்பம் இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு பால் வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்தாங்கன்னால் அவங்களோட ஹெட் ஆஃபிஸ் கூட்டிகிட்டு கொண்டு போயி அங்கேதான் வந்து டெஸ்ட் எடுத்து இந்த ரிசல்ட்டுனு சொல்லுவாங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து மாட்டில் வந்து இதுதான் ப்ராப்ளம் இருக்குது அதனாலதான் வந்து டெஸ்ட்டு வர மாட்டேங்கிதுனு வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து அப்பது அப்போவே வந்து டெஸ்ட்டு எடுத்து இந்த இவ்வளோதான் உங்கள் கலோரி வந்து இந்த மாட்டில் வந்து இவ்வ்ளோ கலோரி இருக்குது அப்படினெல்லாம் சொல்லிடறாங்க அதனாலே வந்து கலோரி வந்து இவ்வளோ வராமல் இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து தொழில்நுட்பத்து மூலயமா உதவியோடு வந்து இவ்வளோ பயிர் தான் இதுக்கு கொடுக்கணுன்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இதன் மூலயமா வந்து எனக்கு வந்து தொழில்நுட்பம் இருக்கிறதுனால வந்து வருமானம் வந்து அதிகமாக அதிகமாக வருது தொழில்நுட்பம் இருக்கிறது வந்து விவசாயத்தில் நல்லதுதான்